ஆமாம் பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இது வந்து குல தொழில்னு சொல்லக்கூடாது இதை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு பாரதியாரே பாட்டு பாடியிருக்கறாரு அதனால வந்து ஒரு டைப் ரைட்டிங் பிளம்மிங் ஒர்க்கு தையல் கோழி கால்நடை வளர்ப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுலே கொண்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாருக்கும் ஏன்னால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் இல்லாமல் வேற எதுவுமே பண்ண முடியாது டைப் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சால் தான் ட கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ண முடியும் இதுக்காக வந்து தனியா கோர்ஸ் போயிக்கிட்டு தனியா வந்து நல்லாருக்காது இது இதையே வந்து நம்ம ஸ்கூல்லே ஸ்கூல்லே வந்து டைப்ரைட்டிங்லாம் கொண்டு வந்தோம்னா குழந்தைகள் வந்து ஈஸியாக வந்து கத்துக்குவாங்க அதேமாதிரி பிளம்மிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லே கொண்டு வரலாம் தை டைலரிங் டைலரிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருமே டைலரிங்க்கு தனி கிளாஸ் போயிட்டுருக்காங்க அதையும் நம்ம வந்து ஸ்கூல்லே கொஞ்ச கொஞ்சமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈசியாருக்கும் கோழி கால்நடை வளர்ப்புகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா நம்பளுக்கு விவசாயத்துக்கு தேவை விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவன்ங்கள்ன்னு பார்த்திங்கன்னா வந்து கோழி கால்நடை வளர்ப்புகள் தான் இதையும் நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து த ஒரு புரட்சி பண்ணிரலாம் நம்ம தன்னிறைவு பெற்ற பூமி இது இந்தியா அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு நல்லாருக்கும்